நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நரிக்குறவங்கள் ஊசி பாசி விக்கிறதுலேந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க தொலிழை வந்து நொம்ப வித்தியாசமாக எம்பிராய்டிங் பண்ணுற அளவுக்குக் கூட அவங்க கலைநயத்தோட வச்சு தொழில் செஞ்சிகிட்ருக்கறாங்க அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கயிற்றை கட்டி விட்டு அந்தக் கயிற்று மேலே ஏறி நடக்கிற தொழிலு அதை வந்து அவங்க செய்கிறாங்க அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்குவாங்கள் குலந்தைக வந்து சின்ன வளையத்தை வச்சு அந்த வளையத்துக்குள்ளார போய் போய் போய் போய் வர்ற மாரி முதல்ல வந்து கையை விடுது காலை விடுது அப்புறம் கடைசியில பார்த்தா தலையை விடுது இந்தப் பயிற்சி பார்த்தா சாதாரணமாக பார்த்தா தெரியாது அதில் இறங்கி உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு கல நம்ம வாழ்க்கையில வ இருக்கக்கூடிய எவ்வளோவு சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை வெளி வர்ற மாரி அந்த ஃபீல்டிங்கில் உள்ள அந்த பழங்குடியினர் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சிருக்கறாங்க சாதாரணமாக இல்லை அந்தக் கம்பி வளையத்துக்குள்ளார வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கம்பி வளையத்துக்குள்ளார நாம் உள்ள போய் அதை எப்படியெல்லாம் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறத அந்த அவங்களோட அந்த செயல்பாட்டில் விளக்குது அதே மாரி கயிற்றை கட்டி அதை கயிற்று மேலே நடப்பாங்கள் அந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணத்துலாம் அந்த அது மேலே ஏறி அவங்க அப்படியே நடந்து வர்றாங்கள் அதுலேயே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கிலுங்கூட தூக்கிட்டு அப்படியே மெதுவாக அந்தக் கடைசியிலேருந்து அந்தக் கடைசி வரைக்கும் வர்றது வந்து மிக அற்புதமான வேலை அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து இதை வந்து எல்லாப் பகுதியிலும் வச்சு செஞ்சுக்கிறாங்கள் காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளார போய் எல்லாம் மரம் செடி கொடிகள் எ எடுத்துட்டு வந்து அதில் ஏதாவது ஒன்று தயார் பண்ணி அதை கொண்டாந்து விற்கிறாங்க